கோவிட் நைன்டீன் டைமில் எங்கள் பகுதி கொஞ்சம் சேஃபாக இருந்தாலும் ஆனால் சில பேருக்கு கோவிட் வந்துட்டே தான் இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ப்ரிக்காஷன் நாங்கள் யாருமே வெளியே போகலை ஆனால் கண்டிப்பாக ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால் அப்பா மட்டும் ஆஃபிஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு அப்போயுமே அப்பா வந்து ஃபுல்லாக நீட்டாக குளித்துட்டு மாஸ்க்கு போட்டுட்டு வேக்சின் போட்டிருந்தாங்க வேக்சின் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு யாரையுமே டச் பண்ணாமல் ஆஃபிஸ் போய்விட்டு வீட்டுக்கு வந்து நீட்டாக ஹேண்ட் சேனிடைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக குளித்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க அப்போயுமே வந்துட்டு நாங்கள் கோவிட்னால் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனோம் அதுக்கப்பறம் ஆஃப் ஆஃப்டர் ப்ராப்பர் டி ட்ரீட்மெண்ட் நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டோம் ஆனால் வந்து நாங்கள் ஃபுல்லாக மாஸ்க் போட்டுட்டு ஹேண்ட் சேனிடைஸ் பண்ணிட்டு கரெக்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஆனாலுமே அந்த வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்ருந்ததுனால எல்லோருக்குமே இங்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் ச ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால் எல்லாமே கொறைஞ்சிருச்சு இப்போ வந்து எப்போயுமே மாஸ்க்கோடு தான் ஹேண்ட் சேனிடைசரோடு தான் இன்றுமே ஃபாலோவ் பண்ணிக்கிட்டிருக்கோம்